நீச்சலடிக்கும் போது நீச்சல் உடை வந்து நீர் இந்த குளிர் தனிமையை உடலுக்கு கடத்தாமல் இருக்குறதுக்கு யூஸ்ஸாகுது தொப்பி வந்து காதுக்குள்ளே தண்ணி அது அந்த தோல் மண் அது மாரி காதுக்குள்ளே போய் அடைக்காமா இருக்குறதுக்கு யூஸ்ஸாகுது கண் கண்ணாடி எதுக்கு யூஸ்ஸாகுதுன்னா கண் குள்ள தண்ணி போய் கண்ணு ஒரு குறிப்பிட்ட டையமுக்கு மேலே ரெட்டாக மாறிரும் அது மாறாமல் இருக்குறதுக்கு கண்ணாடி போட்டோம்னா ஓரளவு நீர்க்குள்ளேயும் நம்ப தெளிவாக பார்க்குறதுக்கு கண்ணாடி யூஸ்ஸாகுது